அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நான் கூட வீட்டை விட்டு அதிகமாக வெளியே போகற பழக்கம்லாம் இல்லை இன்னக்கு எதோ அன்ஃபார்ஸுனேட்லி கிளம்புனேன் ரொம்ப லேட்டாயிடுச்சு போன இடத்துல இவ்வளோ லேட்டாகும் அப்படினு நான் நினைக்கவே இல்லைண்ணா ஒரு இன்ட்ருவியூக்கு தான் போனேன் இன்ட்ருவியூ முடிச்சிவிட்டு அங்கேருந்து நான் மெயினுக்கு வர்றதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் ரோ ஆட்டோலாம் கிடைக்காம ரொம்ப லேட்டாயிடுச்சு அங்கேருந்து பஸ்ஸில் வந்திரலானுக்கூட ட்ரை பண்ணேண்ணா ஏன்னா ஆட்டோ இல்லை காரோ புக் பண்ணால் வரக்கூடிய டிரைவர்ஸ் எப்படி இருப்பாங்களோ தனியாக அதில் கார்லையோ இல்லை ஆட்டோவில ட்ரைவ் பண்ணுறது சேஃப்டியாக இருக்குமோன்னு ரொம்ப பயந்தேண்ணா ஆனால் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக அதேமாதிரி ஏன் மனசில் பயம் வராமல் எனக்கு அந்த பதட்டம் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்கள பற்றி பேசிக்கிட்டு நல்ல பாட்டல் போட்டுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ்வான ஒரு வைப்பு வைப்பிரேஷனே எனக்கு கிரியேட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக என் வீட்டு வாசல் வரையும் கொண்டாந்து இறக்கிவிட்டுட்டீங்கண்ணா உண்மையில் எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுறதுனே தெரிலண்ணா ரொம்ப நன்றிண்ணா